இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூஇயர் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஏர் கண்டீஷன் ஒன்று வாங்கிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நல்லா காற்று வருது அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வாங்கிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக காற்றும் வர மாட்டிங்குது அது ஏர் கூலருக்காக தண்ணியெல்லாம் ஊத்தணுன்னு சொன்னாங்க ஆனால் ஊத்துனாலுமே ஒரு லிட்ரு அந்த மாதிரிலாம் ஊற்றுனாலுமே வந்துட்டு அவங்க சீக்கிரமா ட்ரை ஆகிருது காத்து கரெக்டாக வர மாட்டேங்கிது அதை பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுவும் கம்பெனி ஐட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் நெனச்சி தான் வாங்கினோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ்வாக சொல்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாமே அதில் குறைபாடுலாம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா த கரெக்டா காற்று வர மாட்டேங்கிது பக்கத்தில் உட்காந்தா தான் அதுவும் லைட்டாக தான் வருது நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு அஞ்சு பேரு படுத்தாலுமே ஒட்டுக்கா எல்லாத்துக்குமே காற்று வர மாதிரிலாம் வந்து நினச்சி தான் வாங்கிருந்தோம் அதில் பெனிஃபிட்டு அந்த மாதிரி தான் போட்டு போட்டுருந்ச்சி ஆனால் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு பேத்துக்கு பக்கத்தில் முன்னாடியே உட்காந்துருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு காற்று வர மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நெகட்டிவ்வாக தான் சொல்ல முடியும் எப்படின் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே சொல்லி தான் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் ஆப்லலாம் வந்து போடுறாங்க அப்படிங்கும்போது நாங்கள்லாம் புதுசா வாங்கும்போது நம்ம சரி ஓகே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாங்கி வாங்கும்போது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நெகட்டிவ்வாக இருந்தம் போது மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் யாருமே மக்களெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க அப்படி பார்க்க பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தால் தான் மேக்ஸிமம் எல்லாருமே வாங்குவாங்க